பெண் குழந்தைகளுக்கு படிப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று ஏன்னால் பெண்கள் படித்தால் ஆண்கள் படித்தால் அவர்களுக்கு நல்லது பெண்கள் படித்தால் அந்த குடும்பத்திற்கே நல்லது இதுதான் வந்து எழுதப்படாத ஒரு உண்மை ஸோ இந்த உண்மையை நிரூபிக்கணும் அப்படின்னா பெண் குழந்தைகளை நம்ம படிக்க வைக்கணும் சில குழந்தை சில வீடுகளில் பா பார்த்தோம் அப்படின்னா சில பெற்றோர்கள் வந்து பெண் குழந்தைகள் படிக்கிறதுக்கு அனுபவிக்க அனுமதிக்கிறதே கிடையாது ஏன்னால் இப்போ அந்த இந்த சூழ்நிலை இப்போ இருக்கிற சூழ்நிலை கொஞ்சம் மாறிகிட்டு வருது ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை இந்த ந நடுவில் இடைப்பட்ட சூழ்நிலைகள பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அதாவது ஆ ஆண் குழந்தைகள மட்டும்தான் இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும் டாக்டர் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறாங்க பெண் குழந்தைகளுக்கு போதும் ஒரு டென்த் படித்தா போதும் எயித் படித்தா போதும் அப்படின்னு சொல்லி அது அவங்களோட படிப்போடு இதை வந்து நிலைமைய வந்து நிற்பாட்டுனாங்க வீட்டில் இருக்கட்டும் வேலைகளை கற்றுக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க அந்த நிலைமைய கொஞ்சம் மாற்றறதுக்காண்டி தான் என்ன பண்ணிணாங்க அப்படின்னா சைக்கிள்கள் கொடுத்தாங்க மடிக் மடிக்கணினிகள் கொடுத்தாங்க சில பெற்றோர்கள் வந்து சைக்கிளுக்காண்டியும் மடிக்கணினிக்காண்டியும் பிள்ளைங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்பின பெற்றோர்கள் அதிகம் அப்படின்னே நான் சொல்லுவேன் இன்னொன்னு அவங்களுக்கு கொஞ்சம் வந்து கொஞ்சம் வசதிகளை செஞ்சு கொடுத்தா அவங்க கொஞ்சம் வர்றதுக்கு கொஞ்சம் மனப்பட்டு வந்தாங்க அதாவது இப்போ கொஞ்சம் தூரமாக இருந்தது அப்படின்னா பெண் குழந்தைகள பஸ்சில் அனுப்புகிறதுக்கு கொஞ்சம் பயந்தாங்க நடந்து வரும்போது சில பிரச்சினைகள் வரும் அப்படின்னு சொல்லி யோசித்தாங்க கொண்டு போய் நம்மளால் விட்டுவிட்டு வர முடியாது கூட்டிகிட்டு வர முடியாது அப்படின்னு சில பெற்றோர்கள் வந்து யோசித்தாங்க ஆனால் வந்து நம்ம இப்போ சைக்கிள்கள் கொடுக்குறனால பெ குழந்தைகள் வந்து பெண் குழந்தைகள் அவங்க பாட்டு சைக்கிளில் போய்விட்டு சைக்கிளில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி அனுமதித்தாங்க அதனால்தான் சைக்கிள் திட்டம் ஒரு வரவேற்கப்படக்கூடிய ஒரு நல்ல திட்டம் அப்படின்னே சொல்லுவேன் இன்னொன்னு உடற்பயிற்சிக்கு ஒரு ஏற்ற திட்டம் சைக்கிள் திட்டம் அப்படின்னே சொல்லுவேன் ஏன்னால் பெண் குழந்தைகளுக்கு முக்கியமாக வந்து சைக்கிளில் ஏறி அவங்க ஓட்டி வரும்போது ஸோ அது அவங்களுக்கு உடற்பயிற்சி தனியாக தேவை கிடையாது அப்படின்னு தான் இருந்தது அதேமாதிரி மடிக்கணினி வழங்குகிற திட்டம் மடிக்க மடிக்கணினி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு திட்டம் நல்ல ஒரு திட்டம் அப்படின்னே நான் சொல்லுவேன் ஏன்னால் வந்து மடிக்கணினி இருந்ததுனால் பிள்ளைங்க நிறையா வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பிள்ளைங்க படிக்க ஆர்வமாக அதில் போய் இது பண்ணி சர்ச் பண்ணி என்ன படிக்கலாம் ஏது பண்ணலாம் நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நிறைய இதில் சர்ச் பண்ணிணாங்க அந்த மடிக்கணினி மூலிமா மடிக்கணினியில் ஏகப் நிறைய வந்து ப்ள நன்மைகள் இருந்தாலுமே அதில் தீமைகள் இருக்குது எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் கண்டிப்பாக தீமை இருக்க தான் செய்யும் ஆனால் நன்மைகளை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் ஏன்னால் நான் ரெண்டு பேர் தீமை பண்ணுறாங்க அப்படிங்கிறக்காண்டி பத்து பேர் பண்ணுற நன்மையை நம்ம மறந்துடக் கூடாது அதே மாதிரி மடிக்கணினியால் நமக்கு நன்மை மட்டும்தான் நன்மை மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் நிறைய பிள்ளைங்க மடிக்கணினி வச்சு நிறைய படித்து நிறைய சாதிச்சுருக்காங்க நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டிருக்குறாங்க என் கண் முன்னாடி நிறைய பிள்ளைங்க மடிக்கணினி வச்சு படித்து ப்ராஜெக்ட் பண்ணி டிகிரி முடித்து அதுக்கு மேலே பண்ணதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் அதனால் மடிக்கணினி ஒரு நல்ல ஒரு திட்டம் அப்படின்னே நான் சொல்லுவேன் அதனால் பிள்ளைங்களுக்கு கல்வி ரொம்ப முக்கியம் பெண் குழந்தைகளுக்கு